ஹலோ கிருஷ்ணா ஹோட்டலுங்களா ஈவினிங்காக வந்து வழக்கமாக எப்பயுமே ஃபுட்டு இங்கே தான் வந்து இந்த ஹோட்டலில் தான் ஆர்டரு பண்ணுவேன் நான் வந்து இப்போது வந்து வேறு இடத்துல வந்து வீடு வந்து நாங்கள் வந்து இது மாற்றிட்டோம் நீங்கள் வந்து இப்போது எங் கரெக்டாக வந்து ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டரு பண்ணணும் அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிவிடுவிங்க இப்போது வந்து நான் வந்து மோ புதுசாக வந்து வேறு இடம் மாறி இருக்கிறதுனால நான் என்னுடைய அட்ரஸ்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க நான் வந்து ஃபோன் பண்ணி அட்ரஸ் எங்கேன்னு சொல்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என் ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா வந்து நான் வேறு யாருக்கிட்டேனா சொல்லி வந்து அனுப்பி விட்டுறேன் இந்த மாதிரி ரூட்டு அவர்களுக்கு தெரியலை அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களை வந்து பிக்அப் பண்ணி கூப்பிட்டுனு வந்து கூப்பிட்டுனு வந்துவிடுவாங்க இல்லைன்னா வந்து நான் வந்து ஃபோனிலே வந்து உங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணி அனுப்பி விட்டுறேன் எங்களுடைய இப்போ இருக்கிற அட்ரஸ்ஸு நீங்கள் வந்து கரெக்டாக என்னுடைய அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து இது இந்த ஆர்டரு வந்து நாளைக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வந்து இதை கரெக்டாக அந்த டைமுக்கு டெலிவரி பண்ணிவிடுவிங்களா அப் டெலிவரி பண்ணிவிடுங்க நான் வந்து நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன்